என்ன பூவெலாம் இருக்குது எனக்கு சாமந்திப்பூ வேணும்

ஆம் மஞ்ச கலர் பூ வேணும் ம் ம் இல்லை வெள்ளிக்கிழம தான் வேணும் எங்கள் வீட்டில ஒரு சின்ன பூஜை வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு நாலு கிலோப் பூ வேணும் ஆம் அது போதும் இல்லைன்னா ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு அஞ்சு கிலோ எடுத்துட்டு வந்துடுங்க அப்படியா குறச்சிக்க மாட்டிங்களா சரி டெலிவெரியாச்சும் ஃப்ரீயாக பண்ணுவிங்களா ஒரு அஞ்சு கிலோ மீட்ரு இருக்குது பரவாயில்லையா பரவாயில்ல பார்த்து ஆம் சரி பரவாயில்ல அது ஒரு காலையில ஒரு ஒம்பது மணிக்கு ம் சரி இதிலே அட்ரெஸ்ஸு போன் நம்பரு இருக்குது இது பார்த்து எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழம அட்ரெஸ்க்கு வந்துடு கால் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் ஆம் சரி இங்கேயே வாங்குகிறோம் எல்லாமே இனிமேல்